எனக்கு பிடித்த தமிழ் கவிஞர்கள் எழுத்தாளர்கள்னு பார்த்தீங்னா பாரதியார்தான் இவன் இந் இந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறமும் எத்தனை பேர் எழுதினாலும் சரி கவிதை திறன் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி பாரதியார் மாதிரி இன்னொருத்தர் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் பாரதியார் வந்து ஒரு எழுத்தாளர் கவிஞர் அது அப்படின்றத விட நம்ம வந்து அவர் ஒரு விடுதலைக்காக போராடின ஒரு மனுஷரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ எல்லாேரும் வந்து சண்டை போட்டுதான் விடுதலை வாங்கணும் அப்படின்றதுதான் அவங்கோட குறிக்கோளாக இருந்துச்சு பட் பாரதியார் வந்து எந்த ஒரு சண்டைக்கும் போகாமல் அவருடைய எழுத்தாலேயே எல்லாத்தையும் மயக்கினாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர்ரோட ஒவ்வொரு கவிதைகளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்த உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அவர் எது சொன்னாலும் அது வந்து ஒரு எழுத்தாகவோ இல்லை ஒரு பாட்டாகவோ அப்படின்ற ஒரு நம்ம நினைக்காமல் அது ஒவ்வொரு செயலாகவே நாம் மாற்றக்கூடிய விதமாக இருக்கும் அவரோட ஒவ்வொரு ஒரு அவரோட வார்த்தையும் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடித்த கவிஞர் அப்படின்னு பார்த்தனா அது பாரதியார் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் பாரதிதாசன் இருக்காங்க சுரதா இருக்கார் இவங்கள்லாம் வந்து எழுதினாலும் அவரோட வழித்துணையாதான் வந்துகிட்ருந்தாங்க இவங்க எல்லாமே ஸோ அதனால் பாரதியார் அப்படின்ற ஒரு மனுஷர் ஒருத்தராக மட்டும்தான் இருக்கமுடியும் அவரோட கவிதைகளெலாம் கேட்டாலே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சிந்தனைகளை நம்மளா யோசிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளையே தூண்டுற மாதிரி இருக்கும் அதனால் அவரோட கவிதைகள் படித்தாலே வந்து ஒரு மன மனநிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லை பேட் நம்மளோட இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒன்று செய்யணும் இந்த சமூகத்துக்கு நாம்மளும் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கற்பனை திறனெலாம் நமக்குள்ளே வர வரக்கூட விதமாக அவரோட கவிதைகளெலாம் இருக்குது ஸோ அதனால் அவரோட கவிதைகளாக இருக்கட்டும் எழுத்துகளாக இருக்கட்டும் கதி கதைகளாக இருக்கட்டும் அவர் இல்லைனாலும் இன்னும் அது பேசப்படுது அப்படின்னா அவரோட எழுத்துக்களோட பவர் என்ன அவர் எழுத்துக்களோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ எனக்கு ரொம்ப பிடித்ததுன்னால் பாரதியார் மட்டும்தான்